எனக்கு வந்து அப்பா அம்மா ரெண்டு பேருமே கிடையாது அப்பா இறந்துட்டாரு அம்மா சின்ன வயசுலயே விட்டு போயிட்டாங்க பாட்டி தாத்தா கூட தான் நான் வளர்ந்தேன் அண்ணேன் ஒருத்தவங்க இருக்காங்கள் இப்போ வந்து நான் டென்த்து முடிச்சுட்டேன் என்ன அப்பா அம்மா இல்லாமையே நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து இருக்கேன்னா தனியாவே வளர்ந்துருக்கேன் நான் அதனால நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு என்னோடய குடும்ப கஷ்டத்தல்லாம் தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்ததே நோ நான் வந்ததை நினச்சாலே அதுதான் நான் பண்ண பெரிய சாதனை யாருமே இல்லாமல் தனியா வாழுகிறதுனால நிறைய விஷியம்கள வந்து என்னால் கத்துக்க முடிஞ்சிடுச்சு தனி யாருமே இல்லைனா எப்படி இருக்கலாம் மற்றவங்க எப்படி இருகாங்கள் அப்படின்னு சொல்லி என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிடுது அது வந்து தப்பு பண்ணால் அது தப்புன்னு தெரிஞ்சு புரிஞ்சுகிட்டதுக்கு அப்பறம் எப்படி புரிஞ்சிக்றோமோ அதேமாதிரி நான் தனியாக வாரு வளர்ந்ததுனால் என்னால் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிடுச்சி நிறைய விஷியம்கள கற்றுக்கிட்டேன் சில பேர்த்துனால நிறையப்பேர் சொல்லி தந்துருக்காங்க யாரும் இல்லைன்னா இப்படி தான் இருக்கணும் அப்புடின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி தந்துருக்காங்கள் நிறைய இடத்துல அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வளர்ந்து இருக்கேன் நான் இதுதான் நான் பண்ண பெரிய சாதனை யாருமே இல்லாமல் தனியாக வளர்றதை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பெருமையாருக்குது நான் பண்ண சாதனையில் இவ்வளோ தூரம் யாரோட உதவியும் இல்லாமல் ஆதரவும் இல்லாமல் கடைசி வரைக்கும் தனியாவே வந்துருக்கேன் இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் தனியாக வந்துட்டேன் இனிமேலும் என்னால் போக முடியும் நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது